பாரம்பரிய நடன கலைஞராக இருக்கிறத்துக்கு பெருசாக என்ன தகுதியும் தேவை இல்லை என்ன கேட்டா என்ன தகுதி தேவை அப்படின்னா நடனம் ஆட தெரிஞ்சா போதும் அதுவும் நளினமாக நடனம் நடனம் ஆட தெரிஞ்சாலே ரொம்பவே அதிகம் நான் சொல்லுவேன் தகுதிகள் அப்படி அப்படின்னா தகுதிகள் இல்லைனாலும் தகுதிகளை வளர்த்திக்கணும் அது தான் நான் சொல்லுறது கலாச்சார பாரம்பரிய நடன வடிவங்கள் அப்படின்னா நம்ம நாட்டுப்புறத்தில் நம்ம ஆடுற கும்மி அப்புறம் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி அந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான நடனங்கள் வந்து இருக்கு அந்த நடனங்களுக்கேற்ற பாடல்களும் இருக்கு நடனம் பொறுத்த வர நம்ம பாடல் இல்லாம நம்ம நடனம் ஆடவே முடியாது அந்த வகையில் வந்து நம்ம நாட்டுப்புறத்தில் வர பாடல்களையும் நல்லா மதிக்கணும் ஏன்னா பழங்காலத்தில் வந்து பாடிக்கிட்டே வந்து ஆடுவாங்க பாடிக்கிட்டே ஆடுறதுன்னா அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து அவங்க ஒரு கருத்துள்ள பாடலை வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்து அதுக்கு நடனம் ஆடுவாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருப்போம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் வந்து இந்தியாலையுமே வந்து இந்தியாவோட கலாச்சாரமுமே வந்து பழங்காலத்தில் இருந்ததை விட இப்போ நிறைய வகையில் மாறி இருக்கு தான் ஆனால் வந்து அது எதுவுமே வந்து கைவிட்டு போகலை அது எல்லாமே வந்து இன்னும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு நடனம்ன்னு வர்றப்போ இப்போ நிறைய நடனங்கள் வந்து புதுமையாக வந்து தெரியுது இப்போ வெஸ்டர்ன் ஃபோக்கு அப்புறம் ஹிப்பாப்பு பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி அப்புறம் என்ன இன்னும் நிறைய நடனங்கள் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ஆடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பாடிக்கிட்டே ஆடுறாங்கலானு கேட்டா இல்லவே இல்லை அதுக்குன்னு நம்ம தனியாக வந்து பாடல்களை இசை அமைச்சு தர சொல்லி அதுக்கான நடனங்களை வந்து நம்ம ஆடுறோம் அது தான் வந்து பழங்காலத்தில் இருக்கிறத்துக்கும் இப்போ இருக்கிறத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கறேன் அந்த வித்தியாசம் ஒன்றும் அந்த நடனக்கலையை வந்து அழிச்சிரல ஏன்னா எதுவுமே வந்து பழைய மாதிரி இப்போ இல்லை எல்லாமே ஒரு ஒரு வகையில் வந்து முன்னேறிகிட்டு தான் போகுது ஸோ அப்படி பார்க்கறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நடன விஷயங்கள் பாடல் விஷயங்கள்லாம் வரப்போ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம வழிமொழியணும் நான் நினைக்கிறேன் நடனம் எடுத்துக்கிட்டா வந்து அதுக்கு பாவனைகளும் தேவை நளினமும் தேவை மேக்அப்பும் தேவை எல்லாமே தேவை எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு முழுமையான நடனம் வந்து நமக்கு கொடுக்குது அதை வந்து நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சிக்கணும் நடனம்னா யாரு வேணா ஆடிருலான்ற ஒரு இது வந்து கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு அதுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு விடாமுயற்சி வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் பயிற்சி மூலியமாக தான் அதுவுமே வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து அதை நல்லாவே பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இப்போ இன்னும் வந்து நல்லா இருக்கோ அதை வந்து கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சிக்கணுன்னு நினைக்கிறாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துது மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க கலைகளை கற்றுக்கறக்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துது அந்த மாதிரியும் ஆர்வத்தை வெளிப்படுத்துறது மூலியமாக அவங்க எந்த அளவுக்கு கலையில் வந்து மூழ்கிஇருக்காங்க எந்த அளவுக்கு ஆசையாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு தெரிய வருது அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு இந்த காலத்துலையும் இருக்கு ஆனால் வேறு வகையில் இருக்கு வேறு வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு அத வழிமொழிஞ்சு போனா அடுத்த அடுத்த கலைகளையும் நம்ம வளர்ச்சி அடையிறது நம்ம பார்க்கலாம் எல்லாவரும் அந்த கலையை வந்து கையில் எடுத்து அதை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போ போவாங்கன்னு நான் நம்புறேன்